எங்கள் கிராமத்தில் பார்த்துகிட்டிங்கன்னா நெல் வந்து ரொம்ப அதிகமாக நாங்கள் விளைவிக்கிறங்காட்டி மற்ற இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தோட வரு வணிகத்தை வந்து நாங்கள் அதிகமாக்கிட்டு வரோம் இது மட்டும் இல்லாமல் பட்டுப்புழு வளர்ப்பதிலும் நாங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து அதிகமான மக்கள் வந்து இதில் ஈடுபடுகிறாங்க அதனால வந்து எங்கள் வணிகம் பண் வணிகம் பண்றதுக்கு ஏற்றும மற்ற மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னால் நாங்கள் வந்து டெய்லியும் அந்த நெல் போட்ட காட்டுக்காகட்டும் பட்டுப்புழு உற்பத்தி பண்ணுற இடத்துக்காகட்டும் நாங்கள் டெய்லியும் போய் பாதுகாப்பான முறையில் அதை பார்த்து அதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பராமரித்து வரங்காட்டி எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் இருக்கிறங்காட்டி எங்கள் வணிகம் வந்து செயல்பட்டு எங்கள் கிராமம் வந்து வளர்ச்சி அடையிறதுக்க எங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது